எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னால் என்னோடய மொபைல் தான் எதனால் என்னோடய மொபைலை பற்றி நான் சொல்கிறேன்னா இப்போ நான் எந்த ஒரு இடத்துக்கு எந்த ஒரு பிளே எந்த ஒரு புது இடத்துக்குப் போனாலும் என்னோடய தொலைபேசி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இப்போ இருக்குது இப்போ என்னோடய வீட்டுக்கு என்னோடய அம்மா அப்பா என்னோடய உறவினர்கள் யாருகிட்டையாவது பேசணுன்னால் கூட ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கூட நான் முக்கியமாக வந்து மொபைல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாக இருந்துச்சு இப்போது ஒரு புது லொக்கேஷனுக்குப் போகணும் இப்போது புது லொக்கேஷனில் நான் வேறே ஒரு இடத்துக்குப் போகணும் அப்படின்னா அந்த லொக்கேஷனில் வந்து மேப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த மேப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அப்ளிகேஷன் மூலமாக நான் எந்த ஒரு இடத்துக்கு வேணாலும் என்னால் போக முடியும் அந்த ஒரு புது சலுகைகள் எனக்கு இருக்குது அதே நேரத்தில் வந்து நான் என்னோட நான் ஸ்டூடண்ட்டா இருக்கறதுனால இப்ப நான் வந்து ஒரு ம விஷயம் வந்து டீச்சர் சொல்றாங்க அந்த விஷயம் எனக்கு புரியில அப்படிங்கிற பட்சத்துல என்னோட தொலைபேசி மூலமா என்னோட கூகுள் க்ரோம் அப்படிங்கிற ஆப் மூலமா நான் அதுல வந்து அந்த விஷயத்த டைப் பண்ணுவேன் அதுல வந்து என்ன டவுட்டோ அந்த டவுட் வந்து வந்துரும் ஸோ அந்த ஆன்சர் வந்துரும் அந்த ஆன்சர வந்து நான் போய் பாத்து என்னால தெரிஞ்சிக்க முடியுது அப்ப கேள்வி அவுங்க கேக்கறது கே கேட்ட பிறகு ஒரு ரொம்ப தாமதமா புத்தகத்தை வந்து புரட்டி பாக்கறதுக்கு முன்னாடி நம்ம டைப் பண்ண ஒடனே வந்து அந்த விஷங்கள் கெடைக்கிது அப்படிங்கிறப்ப அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே நேரத்துல இப்ப தொலைதூரம் வந்து நம்ம வந்து வெளியில எடத்துக்கு வெளி எடத்துக்குப் போயிட்டேன் அப்படின்னா அந்த எடத்துலேருந்து இப்ப என்னோட எந்த ஒரு எடத்துல யார வேணாலும் என்னால தொடர்பு கொள்ள முடியும் உதவிக்கு அப்படிங்கிறதுக்கு மின்னாடி வந்து ஒரு எடத்துல போய் கேட்டு உதவிக்கு ஆள கூப்ட்டு பண்ற மாடலா இருந்துச்சி ஆனா இப்பலாம் அப்பிடி கெடையாது நம்ம இருந்த எடத்துலயே எந் ஒரு விஷயம் தேவப்படுது அப்படின்னா அத தொலைபேசி மூலமா அவுங்களுக்கு தெரிய வச்சி அதன் மூலமா நான் வந்து எனக்குத் தேவையானத என்னால எடுத்துக்க முடியும் அதைவிட முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும்னா தொலைபேசில நம்ம புது எடத்து லொக்கேஷன் மேப்பிங் அப்படிங்கிறத காட்டிலும் ஒருத்தவங்களுக்கு பேசுறத காட்டிலும் செயலி வாட்ஸ்அப் செயலி அப்படிங்கிறது ஒன்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த வாட்ஸ்அப் செயலி அப்படிங்கிறது இப்ப நார்மலா நம்ம ஃபோன் வச்சிருக்கோம்னா நம்ம வந்து நம்ம இந்தியாவுல மட்டுந்தான் நம்ம பேச முடியும் அந்த வாட்ஸ்அப் செயலி இருக்கறதன் மூலமா என்னால தொலை கடல் கடந்து என்னால வந்து யார வேணாலும் என்னால வந்து ஃபோன்ல தொடர்பு கொள்ள முடியும் அந்த ஒரு விஷயம் வந்து வாட்ஸ்அப் செயலில இருக்கு அதே நேரத்துல வாட்ஸ்அப் அவுங்களுக்கு வந்து மெஸேஜ் பண்றது போட்டோஸ்ஸு பரிமாற்றம் அதாவது இப்ப நான் எங்க இருக்கேன் என்ன மாரி எனக்கு தே என்ன ஒரு ஃபார் எக்ஸ் எனக்கு ஒரு விஷயம் தேவ எனக்கு ஒரு டிரெஸ் தேவ அப்பிடின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ட்ரெஸ் அந்தமாரி டிசைன்ஸ் அங்க இருக்கு அப்பிடின்னா அத ஃபோட்டோ எடுத்து அனுப்ச்சி விட்டு அத வந்து நான் வந்து எடுத்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இவ்ளோ விஷயங்கள் வந்து இவ்ளோ நல்ல விஷயங்கள் வந்து இந்த மொபைல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்குள்ள இருக்கு அதனால இந்த இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இதுல இதுல உள்ள விஷயங்கள் என்னென்னா எனக்கு எந்த ஒரு தேவையுமே எனக்கு வந்து சுலபமா எனக்கு கெடச்சிடும் அதுதான் இதுல முக்கியமான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் ஸோ அதனால இதுவந்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரா ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ட்டு நான் இத பத்தி பேசுறேன் ரொம்ப நன்றி